ஹலோ வணக்கம் சார் ஆ சார் இந்தமாதிரி வீடு பார்க்கணும் அதுக்கு ஏதாச்சும் இங்கே இடம் பக்கத்தில் எங்கேயாச்சும் இருக்கா சார்

மெயினில் தான் சார் வேணும் இதுமாதிரி ஆயிரத்தி எண்ணூறு ஸ்கொயர் ஃபிட் ஆ ஆ அசோக்நகர் அந்தமாதிரி கிடைக்குமா ஆ ஆயிரத்தி எண்ணூறு தான் ஆ

ஆ அதை வாங்கிக்கலாம் சார் அது எத்தனை ஸ்கொயர் ஃபிட்டு சார் ஆ அதில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸுலாம் எல்லாம் கரெக்டாக இருக்கா சார்

ஓ ஆ சரிங்க சார்

ம் சரிங்க சார்

இது ஓகே தான் சார் என்ன போரு மாதிரிலாம் போட்டிருக்குமா சார் உள்ளே போர் போர் போர் சரி வேறு என்னென்ன சார் இந்த ஃபர்னிச்சர்ஸுலாம் எல்லாம் கரெக்டாக இருக்குமா சார் ஃபர்னிச்சர்ஸ் ஃபர்னிச்சர்ஸ் ஆ கட்டில் அது மாதிரி எல்லாம் அப்படிங்களா ஆ ஓகே சார் சரி பரவாயில்லை சார் வேறு இது கார் பார்க்கிங் பண்ணுற மாதிரி இடம் இருக்கா சார்

அது அதெல்லாம் எவ்வளோ ரேட் சார் வரும் அப்படியா சரிங்க சார் அது பேசி பார்க்கலாமா நாளைக்கு இல்லை சார் பரவாயில்லை நான் நாளைக்கு கால் பண்ணுறேன் அப்பையில பேசிக்கலாமா

ஃபர்ஸ்ட்டு அது ரெண்டாயிரத்தி அது சொன்னீங்க அதை பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு அப்படி சரிப்பட்டு வரலன்னா அது மாற்றி நம்ம பா பார்த்து பேசிக்கலாம் சார் என்னென்னு ஆ ஓகே சார்

ஆ சரி சார்